நாங்கள் கால்நடை மருத்துவம் என்றால் இதில் மாடு வந்து அதிகமாக வந்து நாங்கள் கட்ட மாட்டோம் மாடுக்கு மாடு வந்து ஃப்ரீயாக மேயும் போகும் வரும் அது என்ன வேணாலும் செய்யும் அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்கள் வந்தால் நாங்கள் பழம் தருவோம் போவோம் உண்ணும் அதில் வந்து பழம் திங்கதான் அது வரும் ஆனால் நாங்கள் வந்து மாட்டை ஓட்டிவிட்டுட்டு திருப்பி நாங்கள் கொட்டையை தான் பொறுக்கின்னு கொண்டுக்கின்னு தான் இருப்போம் திருப்பி விவசாயம் தான் வந்து எங்களுக்கு உயிர் உயிரே அதே வந்து நாங்கள் வந்து மாடு வந்து இந்தளவுக்கு இருக்கற போகுது வருதுன்னா அது வந்து நாங்கள் வந்து கிராமத்தில் வந்து அந்தளவுக்கு அதை பாதுகாப்பாக வச்சுருக்கோம் பாதுகாப்பாக வச்சுருந்து பாதுகாப்பாக அது வந்து நடத்துகிறோம் நோய் நொடி இல்லாமல் நோய் நொடி தாக்காமல் இது அந்தளவுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கோம் அதனால் அது வந்து எங்கே எங்கள் ஊரில் அது வாழணுன்னு விரும்பும்